எங்கள் ஊரில் வந்து வழிபாட்டுத்தலம்னால் ரொம்ப ஃபேமஸான கோயில் வந்து கேது கோயில் ஒன்று இருக்குது கேது புதன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தக் கோயில் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸான கோயில் அங்கே வந்து ராகு கேது உள்ளவங்க அந்தமாதிரி பரிகாரம் பண்ணனும் அதுக்காகப் பரிகாரம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்கலாம் அந்தக் கோயிலுக்கு வந்து வந்துகிட்டு இருப்பாங்க அந்தக் கோயில் எப்பவுமே வந்து அந்த டைமில் ராகு கேது பரிகாரம் பண்ணுற அந்த டைமில் வந்து எப்போதுமே கூட்டமாகவே இருக்கும் எப்பிடின்னா நிறையா பேர் வந்து அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது பரிகாரம் பண்ணுறது அதனால் வந்து அந்தக் கோயிலில் வந்து எப்பவுமே வந்து அதிகமாக கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து எங்கள் ஊரிலேயே ரொம்ப வந்து ஃபேமஸான கோயிலாகவே இருக்குது அந்தக் கோயிலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த ராகு கேது இருக்கறவங்கள்லாம் வந்து அந்தக் கோயிலில் வந்து பரிகாரம் பண்ணால் அவங்கள ராகு கேதெல்லாம் வந்து ராகு கேதுக்கு வந்து சரியாக போய்விடும் நல்லா ஆகிடும் அதனால் வந்து அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அதில் பரிகாரம் பண்ணால் சரியாக போய்விடும் அப்படிங்கிறது வந்து மக்களோடய ஐதீகமாகவே வந்து அந்தக் கோயிலில் வந்து மிகப்பெரிய வரலாறாகவே அந்தக் கோயிலில் வந்து இருக்குது அப்புறம் என்னென்னால் வருஷ வருஷம் நம்ப என்ன பண்டிகை கொண்டாடுகிறோம் அப்படின்னா நம்ப என்ன வருஷ வருஷம் தீபாவளி பொங்கல் அந்தமாதிரி நிறையா கொண்டாடுகிறோம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வந்து எப்படின்னா பிள்ளையாருக்காக விநாயகர் சதுர்த்தி பிள்ளையாருக்காக வந்து படைப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் பிள்ளையாருக்கு வந்து விநாயகர் படைக்கும் போது என்ன செய்வாங்கன்னா கொழுக்கட்டை சக்கரைப் பொங்கல் அந்தமாதிரில்லாம் வச்சு எங்கள் வீட்டில் படைப்பாங்க அப்புறம் வந்து கோயிலுக்குலாம் போவோம் கோயிலுக்குப் போனால் கோயிலில் சுண்டல் அந்தமாதிரில்லாம் வந்து அன்றைக்கின்னு பார்க்கும் போது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு கோயிலுக்கு போகும்போது ரொம்ப கிராண்டாகவே இருக்கும் அதேமாதிரி வந்து களிமண்ணில் வந்து விநாயகர் செஞ்சு ரோட்டிலலாம் ஊர்வலகமா ஊர்வலல்லாம் போவாங்கல்ல அந்தமாதிரி வந்து தூக்கிட்டுப் போவாங்க ரொம்ப சவுண்டு பண்ணி போட்டுக்கிட்டு மோளம் அடித்திக்கிட்டு அந்த மாதிரில்லாம் தூக்கிட்டுப் போவாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் வந்து அதேமாதிரி அந்த கோ கோயில்லியுமே வந்து மண்ணால் செஞ்ச ஒரு பிள்ளையாரை வந்து கோயில் வாசல்லியே வந்து வச்சுருப்பாங்க அன்றைக்கு அந்த அந்தப் பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் மாலை எருக்கம்பூ மாலை அந்தமாதிரி மாலைல்லாம் வந்து போட்டுப் பிள்ளையாருக்கு பிடிக்குங்கிறதினால கொழுக்கட்டை சுண்டல் சக்கரைப் பொங்கல் அவல் அந்தமாதிரில்லாம் வச்சு விநாயகருக்கு வந்து வழிபட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க